ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தி நாலு நான் பிறந்த நாள் இருபத்தேழு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு என் கல்யாண நாள் ஒம்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு என் பையன் பிறந்தநாள் ரெண்டு அஞ்சு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு என் மகள் திருமணமான நாள் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இன்னொரு மகள் திருமணம் ஆன நாள் நாங்கள் எல்லாரும் கோயிலுக்கு போய் கும்பிட்டு வந்தோம் சந்